நான் வந்து கிராமத்தில் தான் இருக்கேன் இங்கே வந்து நிறைய தண்ணி பற்றாக்குறை இருக்குது நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறத்துக்கும் சரி குடிக்கிறத்துக்கும் சரி குடித்தண்ணி எல்லாம் நாங்கள் வந்து பாதி இது வந்து காசு கொடுத்து வாங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய தண்ணி பற்றாக்குறை இந்த எங்கே கிராமத்தில் விவசாயம் பண்ணுறத்துக்குகூட தண்ணி பத்தலை அதனால ரொம்ப சிரமந்தான் இருந்தாலும் ஏதோ ஒரு தண்ணி ஒரு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி நல்ல விளைச்சலை உண்டுப்படுத்தி மக்களுக்கு நிறைய ஒரு நெற்கதிர்கள் இந்த மாதிரி நிறைய கொடுக்கணுன்னு ஒரு இதில் ஈடுபட்டு நிறைய கொஞ்சம் தண்ணி வசதி பத்தாமல் பற்றி ஒரு பற்றாக்குறை இருக்கிறதுனால அப்போவும் நாங்கள் வந்து இந்த மாதிரி விவசாயலாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் வந்து தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறை தான் இருக்குது ஒரு குடித்தண்ணி வாங்கிறத்துக்குனாக் கூட காசு கொடுத்து தான் வாங்கி குடிக்கிறோம் அந்தளவுக்கு தண்ணி பற்றாக்குறை அதுவும் இல்லாமல் இப்போ மழை பெய்ய மாட்டேங்கிது மழை பெய்யாமல் வறட்சியாக கிடக்குது அதுவும் இல்லாமல் வறட்சியாக இருந்தாலும் ஒரு நம்ம அப்போ அங்கே அறுவடை செய்யும் போது அந்த மாதிரி இருக்கும் போது தான் மழை பெய்யுது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கணும் அங்கேலான் நாங்கள் வந்து தஞ்சாவூர் அந்த பக்கத்துலேலாம் ரொம்ப விவசாயம் அப்படி எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அங்கேயும் தண் தண்ணி அந்த மாதிரி நிறைய பற்றாக்குறை அது மாதிரி நிறைய இருக்குது ஆனால் யார் இந்த மக்கள் வந்து நல்லா எல்லாரும் நல்லாருக்குணுன்றத்துக்காக நிறையப் பேர் இந்த மாதிரி தண்ணி இது இதை வச்சு மரங்களும் இது மாதிரி நடணும் அப்போ தான் நிறைய நமக்கு தண்ணி வசதி அப்புறோம் இது மாதிரி நமக்கு கிடைக்கும் நாம வந்து கடுமையான தண்ணி பற்றாக்குறை என்றால் நிச்சயமாக நமக்கு வந்து நிறைய தண்ணி பற்றாக்குறை வந்து இருக்குது வறட்சியும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அது வந்து கிராம பகுதியில் வந்து இப்போல்லாம் நிறைய நகரங்கள் அந்த மாதிரி வந்ததுனால் மோட்ரு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதனால அவங்களுக்கு ஈஸியாக தண்ணி கிடச்சிரும் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பைப்பு அடிப்பைப்பு அது மாதிரி தான் இருக்கும் அதனால எங்களுக்கு வந்து அதுவும் தெருவுக்கு ஒன்று அப்படி தான் வச்சுருக்காங்க அதனால ரொம்ப தண்ணி பற்றாக்குறை வந்து எங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் எல்லாரும் கிராம மக்கள்னு சொல்லலை எல்லா ஊர் ஊர்லையுமே கிராம மக்கள் வந்து ரொம்ப தண்ணி பற்றாக்குறையோடு தான் வாழ்கிறாங்க அப்புறோம் வந்து இந்த தண்ணி பற்றாக்குறை வந்து மழைநீர் கூட சேகரித்து வைக்கலாம் அதனால தண்ணி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக ஆனால் அதுக்கும் ஒரு தொட்டி அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாமல் தண்ணி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுவும் ஒரு இந்த மாதிரி கடல் பகுதியில் கடல் அந்த மாதிரி இருக்கிறவுங்க அந்த சைடுலலாம் நிறைய இந்த உப்புத் தண்ணி அந்த மாதிரி தான் அதை தான் குடிச்சு வாழ்கிறாங்க நிறையாப் பேர் அதனால ரொம்ப மக்களெல்லாம் இவங்களுக்கா இந்த குழந்தைகள் இல்லாதவங்களாம் பாவம் அதனாலையே ஒரு நோய்த்தொற்று அந்த மாதிரி வந்து நிறையப் பேர் இறந்தும் போயிருக்காங்க அதனால் தண்ணி தண்ணிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அதுனா ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் இந்த கிராமத்தில் நிறையப் பேர் தண்ணிக்காக கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இன்னுமும் குடிக்கிறத்துக்குக்கூட தண்ணி இல்லாமல் தான் இருக்காங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கும் போது அதனால எல்லாருக்கும் இந்த மரம் இந்த மாதிரி மரம் நிறைய நடணும் மரம் இருந்தால் தான் தண்ணி நிறைய இது மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்புறோம் வந்து அந்த நிலத்துலேலாம் மரத்தலாம் வெட்டிட்டு வீடு கட்டுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நிறையப் பேர் மரம் வளர்க்கணும் அதுவும் இல்லாமல் தண்ணி பற்றாக்குறை வந்து எங்கேயுமே ஏற்படக் கூடாது இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி வந்தால் நல்ல படியாக எல்லாரும் நல்லா இது பண்ணணும் அதனால தண்ணி பற்றாக்குறை வந்து வறட்சியும் அதிகமாக நம்ம தமிழ்நாடு இந்தியா எல்லாத்துலேயுமே இருக்குது அப்புறோம் வந்து கிராமத்தில் வந்து நாம் நிறைய பாதிக்கப்பட்டுருக்கோம்